இப்போது இந்தியாவில் இந்தியா பற்றி காண தமிழ்நாடில் நிறையா காடுகள் மலைகள் ஆறுகள் வயல்கள் எல்லாம் இருக்கு சுற்றுசூழல் அப்படின்னா இப்போ ரோட்டில பொல்யூஷன் இருக்கு அதனால் மக்களுக்கு மாசு பிரச்சனை ஏற்படுத்துகிறது விலங்குகளுக்கும் காட்டில் இரவு பகுதியில் நடமாடும் காட்டுப்புல் குத்தி மயக்கம் ஆயிடுறாங்க இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில அதிகபட்சம் மழை போன வருடம் மழை அவசி அவ்வளவாக இல்லை ஆனால் இந்த வருடம் நல்ல மழை பேஞ்சிருக்கு அதிகமாக தண்ணி இருக்கு தண்ணி பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஆனால் டேமுலாம் ரொம்பி நல்லா தண்ணி போகுது நிறைய இடத்துல தண்ணி இருக்கு போரில் நல்லா தண்ணி இருக்கு இந்த மோட்டர் போட்ட உடனே சீக்கிரம் தண்ணி ரொம்பிருது எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனால் ரோட்டில போகறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு கொசு தொல்லை தாங்க முடியல பொல்யூஷன்னு சாக்கடை தண்ணி எல்லாம் பூராம் நிறையா இதாயிருக்கு அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு போகறதுக்கு வர்றதுக்கு அதனால் டிரை டிரைனேஜ் கட்டின்னுருக்குறாங்க கட்டி முடிச்சிவிட்டோன்னா அதுக்கப்பறம் கொசு தொல்லை தான் கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை